இப்போது நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது ஹோட்டலுக்கு போகணும் அப்படி இல்லைனா தபாவுக்கு போகணும் ஆசைப்படுவோம் எல்லாேருமே ஏன்னால் நம்ம வீட்டில் எப்பவுமே செய்கிற ரெகுலர் ஃபுட் இல்லாமல் வித்தியாசமான ஒரு ஃபுட்டையும் இல்லை நிறையா வெரைட்டி இருக்கிற இதையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடிஞ்சது ஹோட்டல்லேயும் தபாலேயும் மட்டும் தான் அந்த இடத்தில் நான் சாப்பிட விரும்புகிறது என்ன அப்படின்னால் பிரியாணி ஏன்னால் மற்றது எல்லாமே வந்து மேக்ஸிமம் இங்கே நிறையா பேர் இதை தான் சொல்லுவாங்கள் ஏன் அப்படின்னால் யாருக்குமே தெரியலை ஏன்னால் அந்த டேஸ்ட்டு மேபீ இருக்கலாம் இந்த பிரியாணியோடய டேஸ்ட்டாக இருக்கலாம் அது எந்த வெரைட்டி ஆஃப் பிரியாணியாக இருக்கலாம் சிக்கன் மட்டன் எந்த மீட்டாக இருந்தாலும் பிரியாணி அதுதான் என்னுடைய விருப்பமான உணவு